எனது ஓட்டப் பயிற்சிக்குப் பின் நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன் அங்கு தினமும் காக்கை மற்றும் நாயினங்களுக்கு உணவு அளிப்பேன் மற்றும் தண்ணீர் வைப்பேன் இது ரெகுலராக நடந்துக் கொண்டு இருக்கிறது அன்றையப் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கும் எனவே அனைவரும் உங்களால் முடிந்தளவு விடியற்காலையோ மாலையோ ஓட்டப் பயிற்சி செய்யுங்கள் மனசை ஒருமைப்படுத்த ஓட்டப் பயிற்சியினால் மனசை ஒருமைப் படுத்தப்படும் மேலும் உங்களால் இயன்றளவு முடிந்தளவு உடற்பயிற்சி செய்வது உங்களுக்கும் உங்கள் உடலுக்கும் உங்கள் மனதிற்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் இதை ஒரு ட்ரிப்பு செய்தீர்கள் என்றால் தொடர்ந்து செய்துக் கொண்டே இருக்க ஒரு உங்களுக்கு எண்ணம் தோணும்